ஆமாம் எங்களுடைய இந்து மதத்தை பின்பற்றி படிக்கிறதுலையும் படிப்புகள்லயும் பாடத்திட்டத்திலையும் அது ஒரு பகுதியாக தான் இருக்கு எப்பொழுதுமே அந்த ஒரு பகுதியாக தான் எங்களுடைய கல்விக் காலத்தில் இருந்திருக்கு வாழ்க்கை மற்றும் சமூகன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஒரு மதத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணச் சொல்லி எல்லாம் சொல்லல நம்மளுக்கு பள்ளிக்கூடம் என்ன கற்றுத் தருதுன்னா நம்பளுடைய மதமும் முக்கியம் அதே மாதிரி அடுத்த மதத்தையும் நாம மதிக்கணும் அடுத்த மதத்தில் உள்ளவங்களையும் மனிதர்கள் தான் அவங்களையும் நம்ம ஈக்வலாக ட்ரீட் பண்ணணும் அப்புறம் அவங்களுக்குத் தேவையான உதவிகளை நம்பளால் எந்தளவு முடியுமோ நம்ம செய்யணும் ஒரு கோவிலுக்குப் போகும்போது தான் நான் இந்து ஒரு கோவிலுக்குப் போகும்போது தான் ஒருத்தர் கிறிஸ்டியன் மற்றபடி அனைவருமே மனிதர்கள் தான் இங்கே ஒர்த்தருக்கு ஒர்த்தர் மனிதர்கள் தான் உதவியாக இருந்துக்கணுங்கறது என்னுடைய பார்வை இது தான் நான் இது தான் நல்லதும் ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் உதவறது மட்டும் தான் இந்தக் காலத்தில் ரொம்ப அருமையான விஷயமும் கூட நான் கற்றுக்கிட்டது என்னன்னா நான் கோவிலுக்குப் போகும்போது மட்டும் தான் எனக்கு கோவில்க்குள்ளே நான் இந்துவாக ஃபீல் பண்ணுவேன் வெளியில வந்துவிட்டேன்னா அது கிறிஸ்டியன்னோ முஸ்லீம்மோ அதெல்லாம் எனக்குத் தேவயில்லை அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்படுது என்னால் நிச்சியமாக அது செய்ய முடியும்ன்னா கண்டிப்பாக நான் செய்வேன் இதே மாதிரி தான் எனது குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கேன் என்னுடைய சு சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இப்படிப்பட்ட ஒரு நிலமைய தான் நான் எடுத்துரைச்சுருக்கேன்